ஆ சொல்லுங்கள் ஆ ஆமா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள்

ஆ ம்

ஆ எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டாயிரரூபா வந்திருக்கு என்ன ஃபங்க்ஷனுக்காக உங்களுக்கு தேவை அப்படிங்களா எப்போ தேவை உங்களுக்கு நாளைக்கு காலையில் வேணுமா சரிங்க இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு ரெண்டாயரரூபா ஆகுது நீங்கள் என்ன டைம் உங்கள் வீட்டு அட்ரெஸ் செண்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் எத்தனை மணிக்கு வேணும்ன்னு முன்னாடியே கால் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அதுக்கே ஏற்ற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணித்தருவோம் ஆ அப்படிங்ளா சரி இது மட்டும் போதுமா இன்னும் வேற எதாவது வெஜிட காய்கறி வேணுமா ஆ சரிங்க சரி நீங்கள் எப்போ வேணும்கிறத நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் காலையில் உங்களுக்கு காலையில் வந்திரும் ஆ சரிங்க சரி